ஈரோடு மாவட்டத்தில் வளப் பற்றாக்குறை இருக்கு நம்மளுக்கு இல்லைனா அதிகமாக இங்கே வந்து சாய கழிவு சாயப்பட்றை கழிவு வந்து நிறைய ஆற்றுல மிக்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ அது வந்து மக்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு இருக்கு அதனால ஸோ அதுக்கு சுகாதாரத்துறையில போதுமான தடுப்பூசி வந்து இல்லை இப்போ இல்லை ஸோ அதனால் அந்த தடுப்பூசி அதோட முகா முகாம்கள் இருந்துச்சுனா நம்ளுக்கு நல்லாருக்கும் ஸோ என்னன்னா மக்கள் வந்து முன்னாடியே அது வந்து தடுப்பூசி எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுலயிருந்து பாதிப்பு இல்லாத மாதிரி நம்ப பார்த்துக்கலாம் ஸோ அது வந்து கவர்ன்மெண்ட் வந்து அதுக்குண்டான முயற்சி வந்து எடுத்தாங்கனா கொஞ்சம் நல்லாருக்கும்